செல்லப்பிராணி வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இது வளர்த்துறவங்கள நான் பார்த்துருக்கேன் அவங்களை வந்து அந்த செல்லப்பிராணி கூட அவங்களோடய நேரத்தை செலவிடுறது அவங்களோடய மனக்கவலை போக்குகிறது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதை வந்து அவளே பாதுகாப்பாக ஒரு கொழந்த மாதிரி அவங்க நம்மளோட கொழந்த மாதிரி நம்மளோட உறுப்பினர் மாதிரி வளர்த்துறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் வந்துட்டு எனக்கு அதில் விருப்பமே கிடையாது எனக்கு அந்த செல்லப்பிராணிகளை தொடுறதுக்கூட பிடிக்காது எங்கள் வீட்டில் கோழி வளர்த்துவாங்க ஆனால் நான் போய் அதை தொடக்கூட மாட்டேன் என் பிள்ளைங்கதான் பார்த்துக்குவாங்க எங்கள் வீட்டுக்காரரு பிள்ளைங்கதான் பார்த்துக்குங்க எனக்கு கொஞ்சங்கூட அது பிடிக்கவே பிடிக்காது ஆனால் வந்துட்டு அவங்க நான் அரிசி போடுறது இல்லைன்னா அதுக்கு காய் எதாவது கட் பண்ணி போடுறது இதுமாதிரி மற்றதுலாம் பண்ணுவேனே தவிர மற்றபடி எல்லா வேலைகளுமே என் பசங்களே பார்த்துக்குவாங்க அதனால் எனக்கு செல்லப்பிராணி வந்து பிடிக்காது